மாணவர்களுக்கு வந்து மேற்படிப்புக்கு ஹையர் எஜிகேஷனுக்காக லோன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்லாம் சில பேர் வந்து வெளி நாட்டுக்குப் போய் படிக்கணுன்னு நினப்பாங்க அந்த மாதிரி இருக்கறவங்களுக்கு லோன் வந்து நம்ம பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணோன்னால் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாங்கியிருக்காங்க அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து பிஜி ஹையர் ஸ்டெடிஸ் படிக்கிறதுக்காக போனப்போது வங்கியிலேருந்து லோன் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து ரிட்டனாகி திருப்பி அந்த லோனை வந்து அடைச்சிட்டாங்க